இப்போது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு சிறிய கிராமந்தான் இந்த கெடிலோன் இந்த கெடில பகுதியில வந்து ஒரு ஒரு ஃபேமஸ்ஸான ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்று அந்த ஆற்றில் வந்து எப்போவுமே நீர் இருக்கும் அந்த அந்த ஆறோட தண்ணி வந்து எப்படி இருக்கும்னால் இப்போது சங்கராபுரம் மலையனுர் வழியாக அது உற்பத்தி ஆகி கெடில ஆற்றை கடந்து அது வந்து கடலூர்ல போய் பீச் போய் அது சேரும் இது இதனால நமக்கு என்ன பயன்னா இங்கே இருக் இங்கே இந்த கெடில சுற்றி இருக்கிற கிராம் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து அங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து விவசாயத்துக்கு எடுத்து பயன்படுத்துவாங்க இதுமாதிரி விஷயம்லாம் இந்த கெடில ஆற்றில் வந்து செய்வாங்க அதுக்கப்புறோம் வந்து இப்போ எப்படினா இது இப்போது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனா இது மக மகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுமாதிரி இதெல்லாம் இந்த இந்த ஒரு கெடில ஆற்றிலே செஞ்சிப்பாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா எப்படி சொல்றது நீர் வந்து இதாகிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு திருவந்தபுரம் ஒரு அணை ஒன்று ஒரு கோவில்னு சொல்லுவாங்க இந்த தண்ணி இந்த இடத்தையே ஒரு கோவில்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்குது ஒரு சின்ன ஆறாக இருந்தால் கூட நிறைய பேர் இது பயன்படுத்திக்கிறாங்க நிறையா நெ தண்ணி நிலத்தடி நீரும் சூப்பரா இருக்கும் இங்கே நிறையா மீனு நிறைய இதுமாதிரி விஷயம்லாம் ஏழை ஏழைங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்குது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கெடில பகுதியில வந்து ஈஸியான ஒரு ஒரு விலைமதிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குது